தமிழ்மொழினு பார்த்திங்கனா நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க இந்த மொழியில் இருந்து தான் தமிழ்மொழி வந்திச்சு இந்த மொழியில் இருந்து தான் தமிழ்மொழி வந்திச்சு அப்படினு சொல்கிறாங்க ஆனால் வந்து தமிழ் மொழிலேயிருந்து தான் மற்ற மொழிகள் வந்து பிரிஞ்சு வந்ததாக வந்து நம்ப நா நா கண் முன்னே நிறையா தகவல்கள் நமக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு அது எப்படி வந்து அந்த கருத்துக்களை வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படினு பார்த்திங்கனா அந்த காலத்தில் வந்து அதில் எழுதிருப்பாங்கயில்ல புலவர்கள் அறிஞர்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்கயில்ல தமிழ்மொழி பற்றி அதை படித்து பார்த்தா மட்டும் தான் வந்து நமக்கு வந்து அதை வந்து நிவர்த்தி செய்ய முடியும்